நாம் எழுத விரும்புகிற ஒரு சில தலைப்புங்களில் குழப்பம் வரும் ஏன்னு கேட்டால் இதை வந்து ஜனங்க ஏற்றுப்பாங்களா இதில் வந்து அவங்களுடைய கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் வரும் மற்றபடி வந்து அதை செய்யக்கூடாதுன்றதோ எழுதக்கூடாதுன்றதோ கிடையாது இந்த தலைப்பை வந்து ஏற்றுப்பாங்களா அது நம்ம எழுதுகிற வ விதத்தை வந்து அவங்க வந்து ஏற்றுப்பாங்களா ஜனங்க ஏற்றுப்பாங்களான்ற ஒரு குழப்பம் தான் வரும் இதில் இந்தியாவில் வந்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட முக்கியமான தலைப்புன்னு சொல்லிகிட்டு சொன்னாக்கா அவ்வளோவா எனக்கு தெரியல இருந்தாலும் பெண்களை இழிவுப்படுத்தி எழுதுகிறதெல்லாம் வந்து பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு பெண்களை போற்ற மாதிரி எழுதுகிறது தான் பிடிக்கும் அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல ஜனங்க வந்து புரிஞ்சு ஏற்றுக்கணுன்ற ஒரே ஒரு மனப்பான்மை தான் என்னோடய இது மற்றபடி எதுவும் இல்லை